மனிதர்கள் எப்போ வந்து அவங்க பூர்வீகத்தோட தொடர்பு கொள்வாங்க அப்படினா வந்து சிட்டி சைட்டில இருக்கும்போது தான் இப்போ வந்து டவுன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கும்போது அதிகமாக விசேஷ நாட்கள்ல தான் ரொம்ப தொடர்பு கொள்ள விரும்புவாங்க ஏன்னா அந்த பொங்கல் தீபாவளி வருட பிறப்பு இந்த மாரிலாம் விழாக்கள் வரும்போது நார்மலாக வந்து டவுன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு அடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு சின்னோன்டு பானை வச்சு அந்த அடுப்புலையே வந்து சமைச்சிருவாங்க ஆனால் நம்ம பூர்வீகம் நம்ம சொந்த ஊர் நம்மளுடைய கிராமம் அப்படினு பார்க்கும்மோது அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் எப்படின்னா வந்து இப்போ டவுன் சைட்டில வந்து பொங்கல் தீபாவளின்னா அது அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஒரு நாள் வேலை அவ்ளோ தான் முடிச்சிவிட்டு அடுத்தது அவங்க வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருப்பாங்க ஆனால் கிராமத்தில் அவங்களோட பூர்வீகத்துலலாம் அப்படி கிடையாது மூண்நாளைக்கி முன்னாடியே வீட்டுக்கு சுத்தம் பண்ணுறது சுண்ணாம்பு அடிக்கிறது அலங்காரம் பண்ணுறது துணி எடுக்குறது இந்த மாதிரி நிறையா இருக்கும் சொந்தக்காரவங்கள்லாம் கூப்பிட்றது சமைக்கணும் அப்படினா கூட ஒரு பெரிய பானையில் வச்சி தான் சமைப்பாங்க வீட்டில நாலு பேர் இருக்குறாங்கன்னா நாலு பேருக்கு மட்டும் சமைக்க மாட்டாங்க எதித்த வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு இப்படினு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய பானையில் வச்சி தான் சமைப்பாங்க சமைக்கணுன்னாலும் ஒருத்தவங்க மட்டும் சமைக்க மாட்டாங்க ஒருத்தவங்க சமைப்பாங்க இன்னொருத்தவங்க வேறு ஒரு வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க அடுத்த ஒரு வேலை பார்ப்பாங்க அப்டி தான் எல்லாரும் சேர்ந்து சமைச்சி ஒத்துமையாக இருப்பாங்க எங்கள் ஊர் பூர்வீகம் பற்றி சொல்லணும் அப்படினா வந்து கிராமம்தான் எப்படின்னா எங்கள் வீடு வந்து தனி வீட்லாம் கிடையாது நாங்கள் வந்து ஒரு தெருவில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு எதுக்க இந்த வேலி சண்டைஅந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து வீட்டில என்ன குழம்பு வச்சாலும் அது எங்கள் வீட்டு வா வீட்டு வாசலில் அடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன கேப் மட்டும்தான் இருக்கும் எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் இடையில எதுக்க ஒரு சின்ன மைதானம் மாதிரி இருக்கும் அந்த மைதானத்தில் சாய்ந்தர நேரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளாண்டுட்டு இருப்பாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஓடிபிடிச்சி இந்த மாதிரி கண்ணாம்பூச்சிலாம் விளாண்டுட்டு இருப்பாங்க திருவிழா சைட்டில பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வெளிலேருந்து யாரார்லாம் ஊருக்கு போயிருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த திருவிழா அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து ஊருக்கு வந்துருவாங்க வீட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் மாயிலை தோரணம் கட்டி வீட்டுக்கு குங்குமம் சந்தனம் வச்சு அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க அப்புறோம் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வாழை இல தலை வாழை இலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தலை வாழை இல போட்டு எல்லாரும் ரௌண்ட்டில உட்காந்து சாப்பாட்டு நடுவில் உட்கார வச்சு சாப்பிடுட்ருப்போம் ஒருத்தவங்க மட்டும்தான் பரிமாறுவாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுட்ருப்போம் நாங்கள் ஃபேன் அதிகமாக போட்றதை விட எங்கள் ஊர் இயற்கை காற்றுதான் எங்களுக்கு ஃபேன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு அவ்வளோ காற்றடிக்கும் மனசுக்கு நிறைவாக இருக்கும் பசுமை அப்படினா எனக்கு நினைவில் இருக்கிறது என்னென்னா எங்கள் வீட்டுத் தோட்டம் பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் ஒன்று இருக்கு அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாமரம் தென்னை மரம் கொய்யா மரம் வாழை மரம் இதெல்லாமே இருக்கும் ஒரு பக்கம் வெறும் பூச்செடியாக போட்டுருப்போம் ஒரு பக்கம் காய்கறி மாதிரி பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்தி கட்டிடுருப்போம் அது தென்னை மரத்துக்கும் அந்த பனைமரத்துக்கும் இடையில அம்மாவோட புடவைய எடுத்து தொட்டில் கட்டிடுருப்போம் அந்த தொட்டிலில் உட்காந்து ஆடிக்கிட்டு மாங்காவை ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போட்டு அந்த மாங்காவை அடிச்சு உப்பு வச்சு சாப்பிட்ருப்போம் அப்புறோம் வந்து மத்திய நேரத்தில் இளனி வெட்டி சாப்பிட்ருப்போம் பூச்செடிக்கு தண்ணி விட்டுருக்குறோம் நாங்கள் பூவுல்லாம் போய் கடையில் வாங்குனதே கிடையாது இது வரைக்குமே எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற பூவைதான் நாங்கள் பறிச்சு தலையில் வச்சுப்போம் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் இருக்கிற காய்கறி தான் அன்னக்கு சமைக்கிறதுக்கு நாங்கள் போய் பறிச்சிகிட்டு வருவோம் அது நினைக்கும்மோது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்